சாமி பற்றியெல்லாம் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டோம் சாமி நல்லா வைச்சுருக்க வேணும் குடும்பத்தை நல்லா வைச்சுருக்க வேணும் பிள்ளை குட்டிகளை எல்லாம் நல்லா வைச்சுருக்க வேணும் அப்படித்தான் சாமியை வேண்டுவோம் சாமியை பற்றி குறை சொல்ல மாட்டோம் நல்லா சாமி கும்பிட்ட வரையிலும் நல்லது எந்த சாமி எடுத்தாலும் கல்லாயிருந்தாலும் கை எடுத்து கும்பிட வேணும் அது கும்பிட்டா தான் நல்லது சாமியயெல்லாம் குறை சொல்லக்கூடாது அதெல்லாம் பரவாயில்லை சாமி கும்பிட்ட வரையிலும் பரவாயில்லை எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை நல்லா கும்பிடுவோம் கும்பிட்ட வரையிலும் பரவாயில்லை பலன் கிடைக்கும் இப்போ அப்படி சாமியைத்தான் கும்பிடுவோம் கடவுளை நினைச்சிக்குவோம் அன்றாட படுத்தாலும் குல தெய்வத்தை மாரியாயி பிள்ளையார் எல்லா சாமியையுமே நினைச்சி படுத்து தான் தூ தூக்கம் வரும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தான் படுப்போம் அதெல்லாம் பரவாயில்லை கும்பிட்டா இன்னும் சொல்ல வேணுமா